அண்ணா வணக்கண்ணா நான் என் வீட்டு தோட்டத்தில் மல்லிகைப்பூச்செடி வெச்சிருக்கண்ணா எங்கள் வீட்டில் டெய்லியும் ஒரு இரநூறு கிலோ போல் பூ விளையிதுண்ண ஆ அதனால நீங்கள் வந்துவிட்டு எடுத்துக்கிறீங்களா ஆ இல்லைண்ணா இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விளைய வைக்கிறோம் அதனால உங்களுக்கு விலைத் தெரியும் அதனால் நீங்களே சொல்லுங்கண்ணா அதுக்கு இது கட்டுப்படியான நான் தர்றேன் ஆ சரிங்கண்ணா அதுமாரியே எடுத்துக்கங்கண்ணே எத்தனை மணிக்குண்ணே உங்களுக்கு வேணும் சரிங்கண்ணா கண்டிப்பாகண்ண நான் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேண்ண சரிங்கண்ணா சரிங்கண்ணா எத்தனை கிலோண்ணா வேணும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆ இல்லைண்ணா இல்லைண்ணா இரநூறு கிலோ கண்டிப்பாக குறையாமதாண்ணா விளையிது எங்கள் தோட்டத்தில் ஆ தெரியுண்ணா தெரியுண்ணா ஆ சரிங்கண்ணா கண்டிப்பாக கொடுத்துருங்கண்ண ஓகேண்ணா நான் ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆ வரேண்ணா